வாங்கக்கா வாங்கக்கா என்ன மீன் அக்கா வேணும் வஞ்சிரம் இருக்குது ஆ செங்காலை இருக்குது பாறை இருக்குது ஜிலேபி இருக்குது எல்லாமும் இப்போ இறக்குனதுதான் வஞ்சிரம் எவ்வளோக்கா அறநூறுருவால இருக்குது எண்நூறுருவால இருக்குதுக்கா ஆ எண்நூறுருவால நல்லாயிருக்குக்கா சூப்பராக இப்போ தான்க்கா இறக்குனோம் அக்கா அதை குறைக்க முடியாதுக்கா பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலாம் வாங்க ம் இந்தாங்க ஆ இறால் இருக்குதுக்கா சிங்கி இறால் இருக்குது சேவப்பு இறால் இருக்குது வெள்ளை இறால் இருக்குது சிங்கி இறால் வந்து அறநூறுருவாக்கா ஆ வெள்ளை இறாலா ஆ சரிக்கா அறநூறுருவாக்கா அது ம் ரெண்டு கிலோவாக்கா ஆ சரிக்கா மொத்தம் ரெண்டாயிரம் ருபா வந்திருக்குக்கா

இந்தாங்கக்கா சரிக்கா வேறு ஏதாவது மீன் ஏதாவது வேணுமாக்கா

ஆ ஆ சரிக்கா இந்தாங்க ஐம்பது ரூபா இந்தாங்கக்கா ஐம்பது ரூபா இந்தாங்க அக்கா ஓ கட்டுப்படி ஆகாதுக்கா எனக்கு சரி இந்தாங்க ஆஹாஹா வராதுக்கா வராதுக்கா ம் சரிக்கா மீன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஆ ஆ இந்த தடவை அது அப்போ மழை காலமில இப்போ நல்லா இருக்கும்கா ஆ ஆ சரிக்கா வாங்கக்கா ம்